ஆ சொல்லுங்கள் சார் ஹோல் சேலாவாக ஆ வெஜ்ஜா நான்வெஜ்ஜி ஃபங்க்ஷனில் போடுறிங்களா சார் ஆ ஓகே சார் மொத்தமாகவே நம்மகிட்ட எடுத்துக்கிறீங்களா தக்காளி வெங்காயம் அதுமாதிரி ஆ ஓகே சார் உங்களுக்கு எத்தனை கிலோ சார் வேணும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு காய்கறிலையும் எத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில்லு போட்டுடலாம் என்றைக்கி தேவைப்படுது ஆ ஓகே சார் தக்காளி உங்களுக்கு இப்போதிக்கி வந்துவிட்டிங்கன்னா ஒரு ஏ ஆய நூற்றி எண்பது ரூபாக் கிட்டே விற்கிது சார் கிலோ உங்களுக்கு ஹோல் சேலாக வாங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம் சார் ஆ உங்களுக்கு அஞ்சாந்தேதி தான் தேவைன்னா நாங்கள் நாலாந்தேதி நைட்டு வந்து இறக்கிர்றோம் சார் ஓகே சார் ஆ ஓகே சார்

பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனிலே பண்ணிக்கலாம் சார் நான் ஜிபேயில் இதுதான் என்னோடய ஜிபே நம்பரு இதுக்கே நீங்கள் அனுப்பிவிட்ருங்க ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அனுப்புங்கள் அதுக்கு ஏ ஏற்ற மாதிரி நம்ம அடுத்து இறக்குனதுக்கப்பறம் ஃபுல் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆ ஓகே சார் ஆ ஓகே